ஊர் நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறோம் அதிகம் நாங்கள் டேன்ஸ் எல்லாம் எங்கேயும் பார்த்தது இல்லை நம்ம எங்கள் ஊரில் வந்து தெருக்கூத்து அது வருஷத்துக்கு ஒரு ஒன்றுவுட்டு ஒரு வருஷம் வன்னி நாடகம் ஆடுவாங்கள் ஒரு ஏழு நாள் கூத்து அது நல்லா இருக்கும் கலை நிகழ்ச்சி அன்றைக்கி அந்த ஏழு நாளைக்கும் ஊரே நல்லா ஜாலியாக இருக்கும் க கலை நிகழ்ச்சி வ வ வ தெருக்கூத்து வரும் அதை விட்டா பசங்கள் கலை நிகழ்ச்சி வச்சு நடத்துவோம் அது நல்லா இருக்கும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு க பசங்கெல்லாம் எல்லாமே டேன்ஸு ப்ரோக்ராம் மாதிரி அது நல்லா இருக்கும் அதை விட்டா அந்த பரதநாட்டியம் அதெல்லாம் இப்பெல்லாம் நல்ல நிறைய பிள்ளைங்களுக்கு கத்துக்கொடுக்கணும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் அந்த கலைங்கள்லாம் ரொம்ப இப்பெல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போ அந்த கலைங்கள்லாம் ரொம்ப இப்போ பசங்கள் கத்துக்கின்னால் நல்லா இருக்கும் நம்ம ஊருக்கு எல்லாத்துக்குமே பார்க்கறதுக்கு அது நல்லா இருக்குது பரதநாட்டியம் இந்த தெருக்கூத்து கலை நிகழ்ச்சிங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதெல்லாம் அழிஞ்சு போவாமா இன்னமும் நடத்துகிற மாரி ஏற்பாடு பண்ணி அது அங்கு அங்கேயும் செய்யலாம் பா நடத்தலாம் அது மாரி நிகழ்ச்சிங்கள்லாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு